ஓவியம் வரைதல் இது வந்துவிட்டு இப்போ புதுசாக தோன்றின கலை ஒன்றும் கிடையாது கிபி ஐயாயிரத்துக்கு முன்னாடியிலந்து கிமு ஐயாயிரத்துலருந்து வரைக்குமே இது வந்து இருந்து இருக்கு கிமு ஐயாயிரம்ன்னு நான் சொல்லுறது கிறிஸ்து பிறப்புக்கு முன் ஐயாயிரங்கிறது எகிப்தியர்கள் அவங்க மொழியாகவே ஓவியத்தைதான் கருதிட்டுருந்தாங்க அவங்க சுவர்களாகட்டும் அவங்க பிரமீடுகளாகட்டும் எல்லா இடத்துலையுமே ஓவியங்கள் மூலியமாகதான் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கவே செஞ்சாங்க அவ்வளோ பழமை வாய்ந்தது ஓவியம் ஓவியங்கள்கள்ங்கறது ஒருத்தரோட எண்ணங்களை வெளிப்படுத்துறதுக்காக நம்ப செய்தியாக சொல்லலாம் இல்லை ஒருத்தர் ஏற்கனவே கண்டதை வெளிப்படுத்துறதுக்காகவும் இல்லை இதை நான் பாக்கணுங்கறதை வெளிப்படுத்துறதுக்காகவும் உபயோகிக்கிற ஒரு கருவி அந்த கருவியை நம்ப எவ்வளோ சரிவர முயற்சி பண்ணுறோமோ அவ்வளோ சரிவர அதை வந்துவிட்டு நமக்கு ஏதுவானதாகவும் பார்க்கறவங்களுக்கு அழகாகவும் அது தெரியும் இப்போ புதிதாக ஓவியம் வரையத் தொடங்குவார்கள் அவங்களுக்கு என்னான்னு கேட்டீங்கன்னா எதுக்குமே ஒரு முறை இருக்குல்ல நடனம் கற்றுக்கறதுக்கு அதுக்கு ஒரு முறை இருக்கு முதல்லருந்து ஆரம்பிக்கணும் அதேமாதிரி குதிரை ஏற்றம் எல்லாத்துக்குமே ஒரு முறை இருக்கமாதிரி ஓவியத்துக்கும் ஒரு முறை இருக்கு அது பலருக்கு தெரியிறதில்லை சதுரங்கள் வரைஞ்சதுக்கப்புறமா அதில் வந்து வரைகிற முறை ஒன்று இருக்கு ஆனால் முறையான ஓவிய முறைன்னா லூமிஸ் க்ளூமி அப்படின்ற ஓவியர் ஆயிரத்து எட்நூறுகளில் ஒரு முறையை வந்து கட்டமைச்சிருந்தார் அந்த முறைப்படி வட்டங்களை வரஞ்சிவிட்டு அந்த வட்டங்களை சமக் கூறுகளாக பிரிச்சிவிட்டு அதில் எந்த இடங்கள்ல வந்துவிட்டு நம்ப ஓவியத்தில் இருக்க கோட்பாடுகள் வரணும் அப்படிங்கிறது வந்து வரையறுக்கற தான் இந்த லூமிஸ் க்ளூமி முறை இந்த லூமிஸ் க்ளூமி முறையில் நம்ம பயன்படுத்துறது மூலியமாக ஒரு ஓவியத்தை துல்லியமாக எந்த அளவில் வரையணுமோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்பளால் வரைஞ்சிக்க முடியும் ஏன்னா இந்த லூமிஸ் க்ளூமி முறையில் முதலில் ஓவியங்களோட அளவுகளைதான் நம்ம வந்து அளவிடுவோம் அளவிட்ட பிறகு அந்த அளவுகளுக்கு தகுந்தமாதிரி கோடுகளை வரைவோம் கோடுகளை வரைஞ்சி அந்த கோடுகளை முப்பரிமாணத்துக்கு மாற்றுவோம் முப்பரிமாணத்துக்கு மாற்றப்பட்ட ஓவியங்கள் பிறகு அதில் வந்துவிட்டு தேவையான நுணுக்கங்கள் மேம்படுத்தப்படும் இந்தமாதிரி முறையை பின்பற்றது மூலியமாக சுலபமாக ஓவியம் கற்றுக்கறது மட்டும் இல்லாம பெரிய ஓவியராகவும் மாற முடியும்